நான் பட்டர் நான் சிக்கன் கிரேவி சிக்கன் லாலிபப் மட்டன் இதல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு மட நானில் கொஞ்சம் பட்டர் அதிகமாக போட்டு வேணும் அப்பறம் சிச்கன் கிரேவியில் கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தால் கம்மி பண்ணி எனக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க அதே மாதிரி சிக்கன் லாலிபப்புலேயும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால்தான் பிடிக்கும் ஸோ கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து நீங்கள் போட்டுக் கொண்டு வாங்க